எழுதணுதலே ரொம்ப பிடிச்சது கவிதை தான் கவிதை தான் அதிகமாக எழுதியிருக்கேன் வேறு எதுவும் பெருசாக எழுதுனதில்லலை சின்ன சின்ன கவிதைகள் எனக்குள்ளே தோன்றியது எழுதுவேன் பொதுவாக எந்த்ராய்த்துலியும் எழுத மாட்டேன் தமிழ் தான் தமிழ் மட்டும் தான் எழுதுவேன் தமிழ்லஎழுததான் பிடிக்கும்